செல்லப்பிராணிகள் வளர்க்க அனைவரும் ஆசைப்படுவோம் எனக்கு கூட செல்லப்பிராணிகள் வளர்ப்பது மிகவும் பிடிக்கும் சில நேரத்தில் அதை நான் அதை அதுனுடைய அதனோடு நாம் அதனையும் ஒரு உறவினராக ஏற்றுவிடுகிறோம் செல்லப்பிராணிகள் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அதற்கு மேல் அதனை செல்லமாக இருந்தாலும் சரி நாம் அதற்கான அனுமதியை அனுமதிக்கக் கூடாது செல்லப்பிராணிகள் என்றால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்பதுதான் எனக்கு என்னுடைய கருத்து பொதுவாகவே செல்லப்பிராணிகள் என்பது தேவையில்லை என்னை பொறுத்த வரையில் ஏனென்றால் சிறு வயது சிறுவர்கள் ஒரு வீட்டில் தங்குகிறார்கள் என்றால் அல்லது இருக்கிறார்கள் என்றால் வசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த செல்லப்பிராணிகளை தொடுவதன் மூலம் தங்களுடைய உ உணவுக்கு முன்னும் சரி பின்னும் சரி கைகளை கழுவுகிறார்களா என்று தெரியவில்லை எனவே செல்லப்பிராணிகள் என்னை பொறுத்த வரையில் சிறுவர்கள் இருக்கும் வீட்டிலும் சரி எங்காக இருந்தாலும் அதற்குரிய கட்டுப்பாடு எல்லையை நாம் வகுத்து அதை அந்த நெறிமுறைகள் நாம் பயன்படுத்தி அதனை வளர்த்தோம் என்றால் அது நல்லது